ஆ சார் சிட்டி சூப்பர் மார்க்கெட்டுங்களா சார் சார் எனக்கு கொஞ்சம் பொருள்லாம் தேவைப்படுது அந்த லிஸ்ட்டு சொல்லுறேன் ஆ ஓகே சார் கல்லை பயிறு அரை கிலோ சார் ஆ துவரம்பயிறு அரை கிலோ ஆம் பட்டாணி கால் கிலோ கொண்டைக்கல்ல அரை கிலோ ஆ மிளகுத் மிளகாய் தூள் பாக்கெட் வந்து ஒரு ரெண்டு பாக்கெட்டு ஆ இதெல்லாம் வேணும் சார் இதோட ஆ சார் ஈவ்னிங்காக கொண்டு வந்து தரிங்களா ஆ ஆமாம் சார் ஓகே ஓகே சார் இப்போ அந்த அமௌண்ட்டு என்னென்று சொல்லிவிட்டிங்கனா ஓகே ஓகே சார் அப்போ பில்லு அப்போ எடுத்துகிட்டு வந்துருவீங்களா சார் ஓகே ஓகே சார் ஓகே அப்போ இப் இப்போ அமௌண்ட் ஒரு ரெண்டாயர்ரூபா உங்களுக்கு ஜிபே பண்ணிவிட்டுங்களா சார் உங்கள் நம்பர் சொல்லுங்கள் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் உங்கள் நம்பர் சார் உங்கள் நம்பர் இப்போ எதுக்கு ஜிபே பண்ணணும் அந்த நம்பர் சொல்லுங்கள் சார் ஓகே டபுள் எயிட் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபைவ் செவன் ஜீரோ நைன் ஓகே சார் நான் இதுக்கு ஜிபே பண்ணிடுறேன் ஆ இப்போ எதுவும் இல்லை சார் நான் தேவைப்பட்டுச்சுனா திருப்பி உங்களை கான்டெக்ட் பண்ணுறேன் சார் ஓகே சார் ஆமாம் சார் இன்னிக்கு ஈவ்னிங் ஓகே சார் ஓகே கண்டிப்பாக சார் தேங்க் யூ சார்